ஆ சொல்லுங்கள் ஹலோ ஆ சரிங்க சொல்லுங்கள் என்ன ஆ ம் ஆமாம் சரி பண்ணிக்கலாம் ஆ நான் இப்போ அதெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட எல்லா நகையும் இருக்குது எல்லாமே ஹை காஸ்ட்லியான எல்லாமே தங்கம் எல்லாமே நம்ப கிட்ட இருக்கிறது ஹை ப்ராண்டிங்ஸ் நம்ம அதெல்லாம் பண்ணிக் கொடுத்துருக்குறோம் என்றைக்கி வேணும் எது ஆ எத்தனை எத்தனைக்கி கிராமில் வேணும் என்னன்னு மட்டும் கரெக்டாக லிஸ்ட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க ஆ ஆமாம் ஆமாமாம்

சரிப்பா சரிப்பா பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதாவது நம்ப கடைக்கு தான் எல்லாமே பண்ணப் போகிறோம் நம்ப வந்து அதுக்கேற்ற டிசைனு என்ன டிசைன் வேணும் எந்த கிராமில் வேணும் அதுக்கு எனக்கு ஒரு லிஸ்ட்டு மட்டும் நம்ப அனுப்பிச்சு விடுப்பா நம்ப அதுக்கேற்ற மாரி நம்ப கடையில் இருக்கிறத வைச்சு எல்லாமே பண்ணிக்கலாம் என்ன இருக்கோ அதையும் எடுத்துக்கலாம் நம்ப நம்ம கடையிலயே எல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக எல்லாமே இருக்குது நீங்கள் அது லிஸ்ட்டு மட்டும் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து அனுப்பித்து விட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாரி நான் கரெக்டாக உங்களுக்கு கைக்கு நம்ம கடைக்கு வந்துடும் சரிங்களா

சரிப்பா சரிப்பா பண்ணிக்கலாம் நம்ப கரெக்டாக அது நீங்கள் அந்த லிஸ்ட்டு மட்டும் அனுப்பிச்சு விடுங்க எல்லாமே க பண்ணி தந்தடறேன் ஓகேங்களா ஆ ஓகேப்பா நீ அதனால எனக்கு வந்து லிஸ்ட்டு அனுப்பணும் ஓகேவா சரிப்பா ஆ சரிப்பா நன்றிப்பா ஆ சரிப்பா நம்ம அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டு மட்டும் கரெக்டாக எடுத்து அனுப்பி விடுங்க அப்போ கரெக்டாக நம்ம கடைக்கு எல்லாமே நம்ம பண்ணித் தந்தர்றேம்ப்பா சரியாப்பா ஆ ஓகேப்பா நன்றிப்பா